அப்போலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு மாடு கலப்பையை வச்சு நிலத்த உழுது அதுக்கப்புறமாக விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் முடிச்சதுக்கு அப்புறம் அறு அறுவடை செஞ்ச பொருளை விற்கிறதுக்கு மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க சந்தைக்கு போகிறதுக்கே ரெண்ட் நாளாயிடும் விற்று பணம் கைக்கு வரதுக்கு இப்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது டிரான்ஸ்போர்ட் ஃப ஃபெசிலிட்டீஸ் நிறைய இருக்குது ஏ உழணுமா நிலத்தை ட்ராக்டர் வந்துரும் ஒன் ஹவர்லேயே நிலத்த உழுதுடும் விவசாயம் பண்ணிடலாம் அறுவடை செஞ்ச பொருளை ஏற்றிவிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு நாள் இல்லை அரை நாளில் கூட வந்து பணத்தை கையில் வாங்கிடலாம் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படினா நம்ப தான் கடைக்கு போய் டேரெக்டாக வாங்கணும் அப்படின்னு கிடயாது உலகமே உள்ளங்கையிலன்ற மாதிரி நம்ம கையில் இருக்கிற இந்த ஃபோன்லேயே எல்லாமே பண்ணிக்கிலாம் ஒரு பொருளை வாங்கணுமா ஃபோன்லேயே பார்க்குலாம் ஸர்ச் பண்ணுங்க ச என்ன வேணும் அதுலேயே என்ன குவாலிட்டி அந்த மாதிரி பார்த்து வாங்கலாம் அவங்க நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவாங்க அதுக்கு அப்புறம் பணத்தை நம்ம கையில் கொடுத்தா போதும் கையில் தான் கொடுக்குணும் அப்படினு கிடயாது ஆன்லைன் ட்ரான்ஸ்செக்ஷனும் இருக்குது கூகுள் பே பேடிஎம் இந்த மாதிரி நிறைய